ஹலோ குட் ஈவ்னிங் சார் ஆ சொல்லுங்கள் சார் ஆ ஆமாங்க சார் இதோ இப்போ தான் சார் ஒரு கார் வந்துச்சு சார் ஓகே சார் ஆமாம் சார் ஓகே சார் ஓகே சார் ஆ ஓகே சார் ஓகே சார் ஆ ஓகே சார் ஓகே சார் ஆ அதெல்லாம் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை சார் நல்லா தான் சார் இருக்குது ஓகே சார் சார் அவங்க ஆல்ரெடி ஃபஸ்ட் சர்வீஸ் நம்ம ஷோரூமில் தான் சார் விட்டுருக்காங்க ஸோ யு வாண்ட் செகேண்ட் சர்வீஸ் சார் ஓகே சார் எஸ் சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் நான் ஓகே சார் ஸோ உள்ளே வந்து விட்டதுக்காக நான் கேட்பாஸ் போட்டுருக்கேன் சார் நம்ம அவுட் டேட் என்றைக்கு நம்ம பண்ணுறோமோ அன்றைக்கு நம்ம பண்ணிக்கலாம் சார் ஓகே சார் தேங்க் யூ சார்